வீடுக்கு லோன் தேவைப்படுறது ரொம்ப சிரமமாதா இருக்கு அதோட மூமென்ட்டு ஸோ அது மேக்ஸிமம் அதோடைய ரிஸ்க்கு இல்லை தெரியாததினால யாரும் அந்த பக்கம் போகிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவங்களுடைய எங்களுடைய இதில் தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம் காரு அந்தளவுக்கு தேவைப்படுறது இல்லை கல்வி கண்டிப்பாக அவசியம் கல்வி லோனு எங்கள் ஏரியாவில் டாட்டர் வந்து டுவெல்த் டுவெல்த்து படிக்கிறதினால லெவன்த்து படிக்கிறதினால டுவெல்த்து போகும் போது கண்டிப்பாக டிகிரி போகும் போது மேற்கொண்டு தேவைப்படும் அதோட மூமென்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் பக்கம் போனாதான் தெரியும் வணிகம் மற்றும் விவசாயம் விவசாயங்கிறது எங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால நாங்களே அட்ஜெஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறோம் எதுவும் பேங்க்கில் லோனு இந்தமாதிரி எதுவும் நாங்கள் மூமென்ட் பண்ணல அதேமாதிரி தனிநபர் கடன் கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவைப்படுது பட் பேங்கோட ப்ராசஸு ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இப்போதைக்கி ஸோ இந்த ஆப்ஷன் எதுவும் மூவ் பண்ணல இது கண்டிப்பாக ரொம்ப இதோட மெத்தர்டு ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக இது எல்லோருக்குமே லோனுன்றது தேவைப்படுது கண்டிப்பாக இதோட இது எல்லாம் பேங்க்கில் இன்னைக்கி ஃபியூச்சர்ஸு எல்லாம் இப்படி பண்ணுறதுனால அட்வான்ஸாக இருக்கு நான் மற்றபடி இப்போது நான் ஒரு பைக்கு வாங்கியிருக்கேன் ஸோ லோனு லோனில் போடுறதுனால இது இது நிறையா டாக்குமென்ட்ஸு அது அதுன்னு கேக்குறாங்க ஸோ அதுக்கு பயந்துகிட்டு இஎம்ஐக்கு பயந்துகிட்டு மன்த்லி ஏதோ ஒரு நம்ம இன்கமுக்கு தகுந்தமாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பேஸிக்காகவே நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக் மட்டும் ஹோண்டா ஆக்டிவா ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் இன்னும் இந்த ப்ராசஸுக்கு நம்ம போகல ஆனால் இது எல்லோருக்குமே தேவைப்படுற ஒன்னாக இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் இதோட இது இதுக்கு ஒரு ரிஸ்க்கு கொடுங்க கண்டிப்பாக இதுக்கு தேவைப்பட்றவங்க இருக்காங்க